நான் இப்போது ரீசெண்டாக ஒரு சோஃபா ஒன்று வாங்கி இருந்தேன் அந்த சோஃபாவோடய பிராண்ட் பூமோ சோஃபா மற்ற பிராண்ட் கூட கம்பேர் பண்ணும் போது இது நல்லாவே இருக்குது குவாலிட்டிவைஸ்சும் சரி லுக்வைஸ்சும் நல்லாவே இருக்குது நான் ஏன் இப்போ சம்பந்தமே இல்லாமல் சோஃபா வாங்கினேன் அப்படினால் என்னுடைய பழைய சோஃபா வந்து டேமேஜ் ஆகிடுச்சி ஸோ இது புதுசாக ஆர்டர் கொடுத்து செய்யலாமுன்னு பார்த்தோம் இட் வில் டேக் மோர் டைம் ஸோ அதனால ரெடிமேடா இருக்கிறதே ரிப்லேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி வாங்கினோம் ஸோ கம்பேரேடிவிலி முன்னாடி இருந்த சோஃபாவை விட இது பெட்டராகவே குவாலிட்டி இருக்குது அட் தி சேம் டைம் லுக்வைசும் நல்லாவே இருக்குது லுக்காக இருக்கட்டும் கலர்வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு அதில் உட்காரும் போதும் குஷன் வைஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக சுமூத்தாக இருக்குது எக்ஸ்ட்ரா நாலு தலைகாணியும் இருக்குது அதுவுமே நல்லா ஒரு புது அனுபவமாக இருக்குது